எங்களுக்கு முக் முக்கியமான பண்டிகைங்கிறது தீ தீபாவளி பொங்கல் இது ரெண்டும் எங்களுக்கு எல்லாரும் எல்லாருமே இங்கே பரவலாக கொண்டாடுகிற பண்டிகை இது தீபாவளி பொங்கல் தீபாவளிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா புத்தாடை எடு எடுத்து புத்தாடை தான் எடுப்போம் புத்தாடை காலையில் எண்ணெய் எண்ணெய் சானம் பண்ணிட்டு காலம்பற விடியல்லே எந்திரித்து வெந்நீர் வெந்நீர் வெந்நீர் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் புத்தாடை உடுத்துவோம் அதுக்கு அப்புறம் பலகாரங்கள்லாம் தின்பண்டங்கள்லாம் உண்டு அதை நாங்கள் மட்டும் சாப்பிடுறது இல்லை ப மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அவங்களும் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் நம்மள்ட தொடர்ந்து நண்பராக மற்ற கிறிஸ்துவர்கள் இந்த மு முஸ்லீம் நண்பர்கலாம் இருக்காங்க அவங்களாம் நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாடி விருந்துக்கு கூப்பிடுவோம் வருவாங்க சாப்விருந்துக்குபிட்டு போவாங்க அதே மாதிரி அவங்க பண்டிகைகளையும் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க கிறிஸ்துவ கிறிஸ்துவ கிறிஸ்டின் பண்டிகைக்கும் எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் அங்கே போவோம் முஹமது அவங்க முஸ்லீமும் அவங்களும் அவங்க பண்டிகைக்கு கூப்பிடுவாங்க ரம்ஜானுக்குலாம் கூப்பிடுவாங்க நாங்கள் போவோம் போய் சாப்பிட்டு வருவோம் இது தொன்று தொட்டு நாங்கள் அப்படியே பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் போகி பண்டிகை பண்டிகை முன்னாடி அன்னைக்கி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தமாக சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணிட்டு அது பழைய தூக்கி ஆத்தில் எறிஞ்சிட்டு இந்த இது ஃபயர் பண்ணி விடுறது ரொம்ப தேவை இல்லாத ஃபயர் பண்ணிட்டு மற்ற அந்த துணி கிணியெலாம் கூட ஆத்தில் போட்டு விட்டுருவோம் சுத்தம் பண்ணி வீடெலாம் பண்ணிடுவோம் அப்புறம் மறுநாள் பொங்கல் அன்னைக்கி தை பொங்கல் அன்னைக்கி வெளியில சூரிய பொங்கல் முன்னாடியே வீட்டுக்கு வாசல்ல வச்சு பொங்கலை கும்பிட்டு நாங்கள் அன்னைக்கி தான் பொங்கல் வைப்போம் பொங்கலுக்கு கொண்டாடுவோம் பொங்கல் பண்டிகை பொங்கல் பொங்கல் வச்சு பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம் கொண்டாடிகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் விருந்தினர்கள வேற்று மதத்தினரையும் கூப்பிடுவோம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம் வருவாங்க சாப்பிட்டு போவாங்க அதுக்கு அப்புறம் மறுநாள் மா மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கி மாடு மாட்டுக்கு தேவையானது குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அது எப்பவும் போல் உ உணவை அதுக்கு போடுவோம் இருந்தாலும் அன்னைக்கி ஸ்பெஷலாகவே கொஞ்சம் உணவு போடுவோம் மாலை போடுவோம் கொம்புக்கெலாம் பெ வண்ணம் அடித்து இது நல்ல குளு குளிப்பாட்டுறது எப்பவும் நடக்கும் இருந்தாலும் அன்னைக்கி அதுக்கு தனியாக கவனம் செலுத்துவோம் செலுத்தி ச சாமி அது உணவு படையல் இட்டு அதுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு தனியா ஊட்டுவோம் அது நல்லா ஒரு விழா மாதிரி கொண்டாடுவோம் எல்லா எல்லாருமே அங்கே எங்கள் நம்ம ஒரு பங்காளின்னு இருப்பாங்க அவங்க ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து எல்லா எல்லா குடும்பமும் ஒன்றா ஒரே இடத்துல பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு எல்லாம் நாங்கள் யுனிட்டியாக அந்த பங்காளிங்கிறவங்க ஒரு பத்து குடும்பம் இருப்போம் அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வீடு எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றா போய் ஊட்டுவோம் மாட்டுக்கெலாம் சோறு ஊட்டிட்டு அப்புறம் வருவோம் வந்து அப்புறம் இது அப்புறம் ஜல்லிக்கட்டு அப்புறம் மறுநாள் தான் மறுநாள் அந்த மாடுவிட்டு முடிஞ்சு மறுநாள் ஜல்லிக்கட்டு அது கூடிய வரைக்கும் இப்போ இங்கே இல்லை கிராமங்கள்ல முதல்லலாம் அவுத்து விடுற பழக்கம் இருந்தது இப்போ அது இல்லை அது ஒரு இடத்துல வைக்கிறதனால மாட்டை பொதுவாக அவுத்து திணிச்சுவிட்ருவோம் அது பேசாமல் காலால் அப்படி வெளியில போய்ட்டு அது வரும் அப்புறம் சாயந்தரம் டான்னு வீட்டுக்கு வந்துடும் இது நடை நடைமுறையாக நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் இது அண்டு அப்புறம் அது ஆயுத பூஜை வர்றப்போ பண்டிகை ஆயுத பூஜை வர்றப்போ நம்ம க வீட்டில் இருக்க சாமான் இரும்பு இரும்பு சாமான்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் கார் இருந்ததுன்னா கார் ட்ராக்ட்ரு இப்போ ட்ராக்ட்ரு ட்ராக்ட்ரு இருக்கிறதுனால ட்ராக்ட்ரு மாடு ட்ராக்ட்ரு ட்ராக்ட்ருக்குலாம் ட்ராக்ட்ரு கார் எல்லாம் வச்சு சைக்கிள் டூ வீலரு வச்சிருந்தால் சைக்கிளு முதல்ல நல்லா சந்தனம் இட்டு குளிப்பாட்டி கிளிப்பா அதை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி கிழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு இது சந்தனமெலாம் வச்சு குங்குமம் வச்சு அதை நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கு நல்ல இதாக பண்ணுவோம் அது ஒரு அதுக்கு அது நம்ம கூட இருந்தது மாதிரி அதுக்கு ஒரு இது ப பண்ணுவோம் இந்த ஆயுதங்களுக்கெலாம் அது ஆயுத பூஜை முடியுது அதுக்கு அப்பறம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் அந்த சாமிக்கு போய் அன்னைக்கி கோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் அது தெருவில் ஊ ஊர்வலமாக வருவாங்க விநாயகரை ஊர்வலமாக வரும் அதுக்கு வெளியில தேங்காயை உடச்சி தீபாராதனை காட்டி சாமி கும்பிடுவோம் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை அப்புறம் சுதந்திர தினத்துக்கு வந்து கிராமங்கள்ல அது கிராம தலைவர் பஞ்சாயத்து பொறுப்பு அதுதான் கிராம தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ணுவாருன்னால் எல்லாத்தையும் வர சொல்லி அங்கே கொடி ஏத்துவார் வந்து ஒரு ஒரு பொது இடத்துல அதுதான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்தில் கொடி ஏற்றுவாங்க இருந்து எல்லாரும் சந்தோசமாக கும்பிடு கொடி ஏற்றிட்டு அப்பறம் கொடி கலைப்போம் அதுக்கு அப்புறம் குடியரசு தினமும் அதே மாதிரி தான் கொடி ஏத்துவார் குடியரசு தினத்துலயும் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம் இது இந்த மாதிரி எல்லா அப்புறம் இந்த வள்ளலாருக்கு கூட லீவ் விட்ருக்காங்க அரசு விடுமுறை வள்ளலாருக்கு விடுறப்ப இவங்க எல்லாம் அந்த கோவில்ல வள்ளலாருக்கு எங்கள் ஊரில் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு எல்லா இது எல்லாத்துக்கும் அன்னதானம் நல்லா போ செய்வாங்க நடக்கும் அதெலாம் நாங்கள் கலந்துக்குவோம் அப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் எல்லா பண்டிகையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் எல்லாத்தையும் ஊர் ஊரில் எல்லாரும் எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க நல்ல சிறப்பாக கொண்டாடுவோம்